ஹலோ ஹலோ டெய்லருங்களா சார் ஒரு ஒருத்தர் மூணு நாளைக்கு முன்னாடி டிரெஸ்ஸு கொடுத்துருந்தேன் தைக்கிறதுக்கு தைச்சு கொடுத்துருந்தீங்க இப்போது வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னு சொல்லிகிட்ருந்தேன் வந்து வாங்கிகிட்டு போங்கன்னு நேற்று சொன்னீங்க வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஒரு மூணு சர்ட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு ஷேர்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரு ஷேர்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் ஃபிட்டிங் ஒழுங்காகவே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிரெஸ்ஸுன்னு சொன்னால் அந்த ஒயிட் கலர் போட்டு நூல் போட்டு அடிச்சுக்கிறீங்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஏற்றியும் தாழ்த்தியுமாக வெச்சுருக்கீங்க கை பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்ற இறக்கமா வெச்சுருக்கீங்க ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் கொடுத்தது சரி நல்லா இருந்துச்சு சரி இந்த டைமும் கொடுத்தா நல்லா தைச்சு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வெச்சுருக்கீங்க நான் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் இந்த மாதிரி பண்ணி வெச்சுருந்தா எப்படி ஆகிறது அந்த ரெண்டு ஷேர்ட்டு நல்லா தான் இருக்குது இந்த ஒரு டிரெஸ்ஸு மட்டும் தான் இப்படி ஆகி போச்சு

ஆமாம் சொல்லிவிட்டேன் நான் எடுத்துகிட்டு வரது பிரச்சினல்ல எடுத்துகிட்டு வந்துவிட்டா என்கிட்ட அமௌண்ட்டு எதுவும் கேட்கக்கூடாது சரிங்களா இது வந்து என்னோட மிஸ்டேக் இல்லை நான் அளவு சட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன் ம் சரி ஆல்டர்னேட் நீங்கள் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு எதுவும் கேட்காதீங்க ம் ம் சரிங்க அடுத்த டைம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சினலாம் எதுவும் இல்லாது பார்த்துக்கங்க நல்லா பண்ணுவீங்கனு நம்பி தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஷேர்ட்டு தரோம் புரியுதுங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னால் எப்படி ஆகிறது ம் அதுவும் கிளம்பப் போகிற டைமில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஒரு கரெக்ஷனு எடுத்து கொடுக்கும்போதே ஆரம்பத்திலே எதுவும் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது இல்லையா எதுவும் ஒரு நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் நீட்டாக ஒரு அயன் பண்ணி கொடுக்கல அப்படியே மடித்து கொடுத்துட்டிங்க

சரி